எங்கள் கோவில் வந்து கரிவரதராஜ பெருமாள் அங்கே வந்து அம்மா அம்மாவாசை அம்மாவாசை மாதம் மாதம் கோவிலுக்கு போயிடுறேன் அங்கே போனால் அங்கே போய்ட்டு வந்தால் ஒரு நிம்மதியாக இருக்கும் நல்லா இருக்கும் வருடத்துக்கு ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை திருவிழா திருவிழா நடக்கும் சாமி அழைப்பு நடக்கும் அப்போ வந்து எல்லா இடத்தில் எல்லா ஊரில் இருக்கிற இந்த குலதெய்வ கோயிலுக்கு எல்லோருமே வருவாங்க நல்லா விமர்சையாக நடக்கும் நிறையா பெரிய பெரிய ஆளுங்க வருவாங்க அப்போ பெரிய பெரிய பெரிய ஊரில் இருந்தெல்லாம் வருவாங்க நிறையா பேர் வருவாங்க நல்லா விஷேஷமாக நடக்கும் அந்த கோவில்ல